நான் முப்பத்தெட்டு வயசில் வெளியே வந்த பின்னால் சார் ஒரு வந்துட்ட வந்துட்ட பின்னால் பிரைவேட் செக்ட்டரில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன் மூணு வருஷம் எங்கள் பக்கத்து ஊர் டவுனுருக்கு ஓசூர்ன்ற டவுனில் போய் ஆட்டோ மொபைல்ஸ் வேலை செஞ்ச வேலை செஞ்சுட்டு அங்கே ஒரு மூணு நாலு வருஷமாக வேலை செஞ்சுட்டு இன்னமா ஆர்மிலருந்தால் வேலைக்கும் இதுக்கும் செட்டாகாதுன்னு சொல்லிகிட்டு சுயமாக தொழில் செய்யணுன்னு சொல்லி வெளியே வந்துட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சும்மா இருந்து அப்புறம் விவசாயம் விவசாயத்தில் எதாவது செய்யணுன்னு சொல்லிட்டு விவசாயத்தில் கோழிப்பண்ணை போடணுன்னு யோசித்து பண்ணி கோழிப்பண்னை போட்டோம் கோழிப்பண்ணையை போட்டு அதை எஸ்டாபிளிஷ் போட்டு அதை கம்பனி எங்கள் ஆர்மி மூலியமாக கொஞ்சம் லோன் கிடைக்குமா அதை பார்த்து லோன் வாங்கி கொஞ்சம் எங்கிட்ட இருந்த கொஞ்சம் காசு கையை போட்டு அதை செட்டெல்லாம் கட்டி செட்டு கட்டிகிட்டு செட்டெல்லாம் கட்டிகிட்டு போட்டுட்டு இப்போ வளர்த்துட்ருக்கன் ஒரு பன்னெண்டு வருஷமாக கோழிப்பண்ணை தொழில் பண்ணிட்டுருக்கறதுனால அதில் தான் என் வாழ்க்கையே ஓடிட்டுருக்க கோழித் கோழிப்பண்ணை பேசுகிறது தான் கோழிப்பண்ணை போட்டுட்டுருக்கு கோழிப்பண்ணை தொழிலில் தான் இருக்குது நிறைய கம்பனிங்களோடய டையப் போட்டு வேலை செஞ்சுட்ருக்கன் சார் அதில் தான் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்சியிருக்கு அஞ்சு வருஷமாக பன்னெண்டு வருஷமாக அந்த தொழிலும் பண்ணிகிட்டு ஓடிட்டுருக்கு சார் வண்டி